பலவகையான ஸ்கேனுங்க ப்ளட் டெஸ்ட்கள் எக்ஸ்ரேக்கள்லாம் நோயை கண்டுப்பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குதுன்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லை எந்த இடத்துல உதவியாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் உதவியாக இருக்குது இப்போ பெரிய பிரச்சின இருக்குது அவங்க உடம்புல நோய் இருக்குது அதை எவ் எவ்வளோ மைனியூட்டாக நம்ம அதை பார்த்து கண்டுப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சில வி விஷயங்கள எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் தேவை தான் பலவகையான டெஸ்ட் எடுக்கிறது சரி தான் ஆனால் ஒன்னுமே இல்லாத பிரச்சினைக்குலாம் அதை ஸ்கேன் எடு இவ்வளோ ஸ்கேன் எடுக்கிறது நிறைய டெஸ்ட் எடுக்கணும் நிறைய எக்ஸ்ரே எடுக்கணும் ப்ளட் டெஸ்ட் எடுக்கணுன்றது தேவை இல்லாதது அது வேண்டாமேன்னுதான் நான் சொல்வேன் அதனால் யாருக்கு என்ன உதவியாக இருக்குதுன்னா மக் யாரும் மக்களுக்கு எந்த உதவியும் கிடையாது அதனால் நோயை கண்டுப்பிடிச்சி தரோம் அவங்களுக்கு உதவுகிற ஹாஸ்பிடலுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வே வழியை அவங்க எந்த வழியை கண்டுப்பிடிக்கிறான் இந்த வழியை கண்டுப்பிடிக்கிறாங்க எக்ஸ்ரே ஸ்கேனு எடுக்கணும் டெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு மக்கள்கிட்டருந்து பணத்தை வாங்குகிறான் ஏன்னா அதனால் அது வேணாம் தொழில்நுட்பம் இது வந்து டெக்னாலஜிலாம் மா மாறிருக்குது நிறைய குணப்படுத்தவே முடியாத நோய் எல்லாம் இப்போ ஈஸியா ட்ரீட்மென்ட் பார்த்து குணப்படுத்துகிறாங்க கால்ராலாம் அந்த காலத்தில் மருந்தே கிடையாது இப்போ கால்ரா கே கேன்சர் கேன்சரில் ட்ரீட்மென்ட்டே கிடையாது ட்ரீட்மென்ட் மருந்தே கெடையாது மருந்தே இல்லை இப்போது அதுக்குள்ளே ரொம்ப சுலபமாக இது பண்ணுறாங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அதுமாரி நிறைய நோய்கள் இப்போயே மருந்துலாம் கண்டுப்பிடிச்சிட்டாங்க கண்டுப்பிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க அதனால் மக்களுக்கு எந்த வகையான பலன் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சினன்னு சொல்லிட்டு கட டாக்டர்க்கிட்ட போகிறாங்க அப்டின்னா அந்த பிரச்சினைக்கான அவங்களுக்கு மருந்து சொல்யூஷன் கொடுத்து அவங்கள குணப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா அந்த வகையா அந்த வகையில் போய் மக்களுக்கு கொடுக்கணும் அதை விட்டுட்டு மக்களை அலக்கடிக்கறது டெஸ்ட் எடுக்கணும் எக்ஸ் ஸ்கேன் எடுக்கணும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி அவங்கள இங்கே போகிறது அங்கே அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி அலக்கடிக்காம அவங்களுக்கு செலவழிக்காமல் இருந்தாலே போதுந்தான் நான் சொல்லுவேன் அதனால் தொழில்நுட்பத்தை காரணம் காட்டி மக்களையும் மக்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஏமாத்தாதீங்க அதனால் இதில் யாருக்கும் எந்த பயனும் இல்லை உங்களுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கிற உங்களுக்கு மட்டுந்தான் பயன் மக்களுக்கு என்ன பயன் இருக்குது நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் அதுவே மக்களுக்கு பயன்